ம் சொல்லுங்கம்மா யார் ஆ ஓகேம்மா என்ன டிப்பார்ட்மெண்ட் ஓகே ஓகேம்மா சொல்லுங்கம்மா ஓகே அது உங்களோடய கரிக்குலமில் வருதா ஏதாவது ஓகே எத்தனை ஸ்டூடண்ட்ஸ்ம்மா ஓகே எப்போம்மா போகிறீங்க நெக்ஸ்ட் வீக்கா இந்த வீக்லேயா ஓகேம்மா நீங்கள் அவுட் பஸ்ஸெல்லாம் எதுவும் ப்ரிஃபர் பண்ண வேணாம் நம்ம காலேஜ் பஸ்லேயே நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும் காலேஜ் பஸ்சில் ம் நான் பேசுகிறேன் நான் பேசுனால் நம்ம காலேஜ் பஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீக் எண்ட்டில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த சாட்டர்டே சண்டேஸ்சில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம காலேஜ் ஸ்டாஃப் கூட வர்றாங்களா இல்லை யாரை கூட்டு போகிறீங்க நான் நம்ம தமிழ்செல்வி மேம்கிட்ட சொல்கிறேன் உங்கள் ஹெச்ஓடி மேம் இருக்காங்கல்லே அவங்கக் கிட்டே சொல்கிறேன் அவங்களுக்கு அந்த டேட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னால் நான் அதை மாற்றி கொடுக்குறேன் நீங்கள் எதுவும் கவலைப்பட கவலைப்பட வேணாம் நான் சொல்கிறேன் தமிழ்செல்வி மேம் கிட்டே சொல்லிவிட்டு நான் உங்கள் கிட்டே பேசுகிறேன் வீக் எண்ட்டில் ரெடி பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ஸ் பேசிக்கோங்க பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம காலேஜ் பஸ்ஸே ஓகே பர் ஹெட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் சொல்லுங்கள் நீங்களே அரேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படியா இருந்தாலுமே பர் ஹெட்டுக்கு ஹண்ட்ரடாவது ஆகும் ஹண்ட்ரட்ன்னு சொல்லிவிடுங்க ஓகேவா ஓகேம்மா தமிழ்செல்வி மேம்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்